வரதா புயல் வந்தது வரதா புயலில் நிறைய சேதம் ஆயிடுச்சு பயிறுங்கெல்லாம் வந்து அப்படியே தண்ணி நின்று அப்படியே சேதம் ஆயிடிச்சு அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு நாங்கலாம் மகளிர் குழு தலைவிங்க எங்களுக்குலாம் வந்து போலீஸ் கூப்பிட்டு டிரைனிங் கொடுத்தாங்க அதாவது தீயணைப்பு படை அவங்கலாம் வந்துவிட்டு தண்ணி நிறையா வந்து நின்றுடுச்சின்னா ஜனங்க மூழ்கிற மாதிரி எதனா ஆ ஆறு ஏரி குளம் இதைமாரி இடத்துல மூழ்கிற மாதிரி இருந்தா அவங்களை எப்படி த காப்பாற்றறது முன் எச்சரிக்கையாக எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்காக எங்களுக்கு டிரைனிங் கொடுத்தாங்க அந்த டிரைனிங்கில் வந்து எப்படி அதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணனும் எப்படி தூக்கணும் ஆளுங்களை பிடிச்சி அவங்களை தூக்கிட்டு எப்படி ப முதல்ல பாதுகாப்பாக பாதுகான இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களை எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தாங்க டிரைனிங் கொடுத்தாங்க நாங்களும் டிரைனிங் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல போய் நீச்சல் தெரிஞ்சா தான் போய் காப்பாற்ற முடியும் நீச்சல் தெரியுமான்னு கேட்டாங்க நீச்சல்லாம் தெரியும்ன்னு சொன்னோம் நீச்சல் தெரிஞ்சாக்கா எங்கன்னா குளத்துல அதைமாரி மூழ்கிற இடத்துல போய் காப்பாற்றி அவங்களலாம் அவங்களை ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றணும்னா என்ன காப்பாற்றணும்னா முடியை பிடிச்சி தலை முடியை அதாவது ஒரு கிணத்துலையோ ஏரிலையோ ஆற்றுலையோ விழுந்துவிட்டாங்கன்னா முடி தலை முடியை பிடுச்சி லேடிஸாக இருந்தால் தலை முடியை பிடுச்சி மேலே தண்ணியில இழுத்துன்னு வரணும் அடியிஇல் போயிவிட்டாங்கான்னா தண்ணியில வரும் போது வெயிட்டே தெரியாது முடியை பிடுச்சி இழுத்துகிட்டு வந்து அப்புறம் வெளி வெளியில அதுக்குள்ளே ஆளுங்க எல்லாம் வந்துவிட்டாங்கன்னா ஒரு கட்டில் மாதிரி இருக்கும் அந்த கட்டுலுக்காக கயிறு கட்டில் அதை கட்டி விட்டாங்கன்னா அதில் தூக்கி படுக்க வச்சுட்டோம்னா நாலு பக்கம் நாலு கயிறு போட்டு கட்டிவிடுவாங்க கட்டிவிட்டு அது மூலியமாக தூக்கின்னு வரலாம் ஏன்னா படி வந்து அங்கே கல்லுங்க சின்ன சின்னதாக வச்சு கட்டியிருப்பாங்க அதனால கிணத்துங்கள்லலாம் காப்பாற்ற முடியாது அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆவுதுன்னாக்கா அந்த ஆக்சிடென்ட் வந்து சீக்கிரமாக பா அப்புறப்படுத்த மாட்றாங்க உடனே கும்பல் கூடி எல்லாம் நிறைய பேர் வந்து கூட்னா ஒன்னாக கூடிவிடுறாங்களா கூடும் போது அவங்களுக்கு பயத்துலையே நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட நோய் அதிகமாக வந்துருது அடிப்பட்ருக்கே சரி அவங்களை விட்டுவிட்டு தூர போவோம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருப்போம் அப்படின்றதுக்கா இல்லை அவங்களை வந்து அப்படியே சூழ்ந்துக்கிறதால் அந்த ரொம்ப சூழ்ந்தடுற சூழ்நிலை வரதால அவங்களுக்கு காப்பாற்றறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிவிடுது அப்புறமா அவங்களலாம் வெளியேற்றது நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து நம்ப ப இப்போ ஒரு தார் போட்றாங்கன்னா நால் ரோடு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக் போடணும் அவங்க ஸ்பீட் பிரேக் போட்டா தான் கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்க டூ வீலரில் வந்தாலும் காரில் வந்தாலும் வண்டியில வந்தாலும் ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படியே சரி சமமாக விட்டுறாங்க ஸ்பீட் பிரேக்கே போட மாட்றாங்க வந்த உடனே அப்படியே ப குழந்தைங்க எல்லாம் போம்போது வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக வாராங்க அதே மாதிரி இப்போ இஸ்ஸ்கூல் இருக்குன்னா இஸ்ஸ்கூல் இடத்துல நால் ரோடு இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ரெண்டு பக்கம் ஸ்பீட் பிரேக் போட்டே ஆவணும் போடாததால் இஸ்ஸ்கூல் பசங்கலாம் ரோடு கிராஸ் பண்ணி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து எவ்வளவோ பேர் அடிப்பட்டுவிட்டாங்க அடிப்படும் போது நம்ப போய் காப்பாற்றலாம்னு போம்போது நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு செய்ய தெரிஞ்சிருந்தா தான் நம்ப காப்பாற்ற முடியும் அதுக்கு தான் எங்களுக்கு அந்த டிரைனிங்கே கொடுத்தாங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் போயிவிட்டு காப்பாற்றுவோம் அப்படின்றதுக்காக டிரைனிங் கொடுத்தாங்க இந்த ஏரி குளம்லாம் இருக்குதுன்னா ஏரி குளத்துலையும் அதை மாதிரி விழுந்துவிட்டாங்கன்னா நாங்களே காப்பாற்றுவோம் ஃபர்ஸ்ட்டு கவுந்து விழுந்தால் எப்படி காப்பாற்றணும் நிமிர்ந்து இருந்தால் எப்படி காப்பாற்றணும் உள்ள ஆழத்தில் போயிவிட்டாங்கன்னா சேத்தில் மாட்டிக்கின்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத தனி தனியாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க நாங்கள் போய் ஒரு வாரம் டிரைனிங் எடுத்தோம் பயிற்சி எடுத்தோம் அது எதுன்னா இதை மாதிரி ஆபத்து வருதுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க அதாவது எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லயிருந்தே வந்தாங்க கலெக்டரு வந்தார் நகராட்சியிலருந்து எல்லாம் வந்தாங்க நகராட்சி மூலியமாக போலீஸுங்களை வச்சுயும் இந்த தீயணைப்பு படை வீரர் இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து எங்களுக்கு டிரைனிங் கொடுத்தாங்க நாங்கள் டிரைனிங் பண்ணதை அவ்வளோ இவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா கற்றுக்கிட்டிங்களே அப்படின்னாங்க நாங்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு நிறைய டிரைனிங் எடுத்துயிருக்குறோம் அதனால மக்கள காப்பாற்றுவோம்